எல்ஐசி ஏஜெண்ட்டுங்களா சார் ஒன்றும் இல் ஆ இல்லை சார் ஒரு எல்ஐசி போடலான்னு இருக்கேன் என் பேர் முருகன் வயசு ஒரு இருபத்தி எட்டு ஆகுது இருபத்தெட்டு ஆகுது சார் என்னமாதிரி ப்ளான் இருக்குது கொஞ்சம் டீடைல் சொல்லுங்கள்

ஆமாம் சார் ம் ஆ பெருசாக பெருசாக சார் பத்து வருஷம் கட்டலாமா ம்

ம் ம்

ஆ ஆ அது ஆமாம் சார்

ஆ ஆ அப்படியா இருக்கா ஆ ஆ ஓகே ஓகே சார் சரி நான் இப்போ இ இயர்லி கட்டணுமா மந்த்லி எப்படி அது கொஞ்சம் சொல் சொல்லுங்களேன்

ஆ எனக்கு வந்து ஒன் மந்த் ஒரு டே கட்டுறமாரி கொஞ்சம் ஏன்னா சேலரி பெர்சன் ஸோ அதனால வந்து ஒன் மந்த்துக்குள்ள கட்டிக்கலாம் ஏன்னா இருக்கிறப்ப கட்டிக்கலான்றதுல ம்

ம்

சரி ஓகே

ஆ சரிங்க சரிங்க சார் இப்போ நான் மந்த்லி ஒரு எவ்வளோ மினிமம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஐயாயிருபா மீதம் இல்லை ஐயாயிருபா மீதம்னு வச்சிக்கோங்களேன் எல்லா செலவும் போக ஐயாயிருபா கட்டலாங்களா எவ்வளோ என்ன ஆ ஆ ஆ ஆ சர்

ம் ம்

அப்படிங்களா சார் அப்போ போடலாந்தான் போல் சரி நல்ல பெனிஃபிட்டாகதான் இருக்கும் போல்

சரிங்க சார் சரி சார் நேர்ல வந்து நான் கொஞ்சம் எல்லா டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் எடுத்து டாக்குமெண்ட்லாம் என்ன சார் தேவைப்படும்

சரி ஓகே சார் எடுத்துட்டு நேர்ல வந்து நான் பேசுகிறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் சரி ஓகே ஓகே சார் தேங்க்ஸ் நீங்கள் கட் பண்ணுங்கள்